எனக்கு புடித்த விஷியோம் சொன்னிக் சொன்னம்னாக்கா எனக்கு சென்னையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிகாஸ் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட்டா கரியர் ஸ்டார்ட் ஆனது சென்னையில் தான் நா படிச்சது வளர்ந்தது எல்லாம் என்னுடைய காலேஜ் ஐடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதுக்கப்றம் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்மிச்சேன் சென்னையில் சென்னை டி நகரில் ஒரு ஆக்சிஸ் பேங்குன்ற ஒரு நிறுவனத்தில் நான் வேலக் வேலை பார்க்க ஆரம்மிச்சேன் அங்கே என் கூட யாருமே என பெஸ்ட் நண்பன் ஒருத்தன் கெடச்சான் அவன் பெயரு கூட மணிகண்டன் அவனும் நானும் ரொம்ப அந்த ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு பேரும் வந்து போட் ஒவ்வொரு ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு எங்களுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சிகிட்டுருப்போம் அவன் அன்னைக்கு அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படியே ஒர்க்கு முடியும்போதெல்லாம் அவன் கூட நானும் அவனும் ஒன்னா வா வா ஃப்ரெண்ட்லியா ப பழகி அப்படியே ஸ்நேக்ஸ் பிடிச்ச விஷயங்கள பார்ப்போம் தேட்ருக்கு போவோம் சினிமா அண்டு நிறைய பார்க் பார்க் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சி வருஷோம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போது வந்து மழை கா ஒரு ஃப் ஃப்லட்டு வந்தது அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இருந்த இடம் எல்லாம் வந்து மழையில் டேமேஜ் ஆகிடுச்சு அது பார்த்து அவன் ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணான் எனக்கு அந்த விஷயத்துல வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டியே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓடிடுச்சி அப்படியே அந்த அந்தல ஒர்க்கிங் பீரியட்லேயே தென் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு வீட்டில் இருந்து எனக்கு மேரேஜ் ப்ரொபோஸ் ஆகிருச்சு அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜ் லைஃப் பார்த்துக்கிட் நான் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் வந்துட்டேன் இப்போது இன்னைக்கி நான் நான் வந்து நான் என் மேரேஜ் லைஃபில் ரொம்ப ஹா ஹாப்பியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்கு ரொம்ப நல்லா ஸ் ஹேப்பி ஃபேம்லி லைஃபை நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் இப்போது நான் இல்லை நான் இருந்த அந்த சென்னை மாநகரத்தில் நான் இல்லனு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் வந்து ரொம்ப ஃபீலாக ஃபீல் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அதனால அவனை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவன் நல்லா வர்ணும்றது தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறது இறைவனை பிராத்திக்கிறது